எங்கள் பகுதிலயில் மருத்துவமனை உள்ளது இங்கே சிசிஎஸ்டி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த வசதிலாம் கிடையாது இங்கே வந்து ரத்த அழுத்தம் ரத்த பரிசோதனை மட்டும்தான் பண்ணி தருவாங்க சிறுநீர் பரிசோதனை யூரின் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ தான் மற்றபடி நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதுக்கெல்லாம் எடுக்கிறத்துக்கு நாங்கள் டவுனுக்குதான் போகணும் அதே மாதிரி இங்கே பண்ணித்தரது பார்த்திங்கனா சில நேரத்தில் சரியா எடுத்து தரமாட்டாங்க அந்த அளவு வந்து சரியாக இருக்காது இப்போ வந்து ரத்த அழுத்தம் பாக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இவ்வளோ இருக்கு அதான் சொல்லுவோம் சொல்லு ஒரு டைம் சொல்வாங்க மறு டைம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஹின்ட்ஸ் மாதிரி குறித்து கொடுத்துடுவாங்க அதை பாக்குறவங்களுக்கு அது புரியாது அதனால அவங்க வெளில வேற மருத்துவமனைக்கு போய் தான் வெளியில் டவுனில் உள்ள மருத்துமனைக்கு போய் தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு அங்கே அங்கே மருந்துகள்லாம் எடுத்துப்பாங்க இங்கே சிசிடிவி ஸ்கேன் இந்த வசதிலாம் அடிப்படை வசதி கொஞ்சம் கம்மிதான் கிராம பகுதியில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு அது கம்மி தான் நாங்கள் மெயினாக நாங்கள் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுக்கிறத்துக்கு நாங்கள் டவுனுக்கு தான் போவோம் டவுனுக்கு போய் தான் இலவசமாக டவுனுக்கு தான் போய் இலவசமாவும் பண்ணுவோம் அதுக்கு காசு கொடுத்தும் தனியாகவும் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிவிட்டு வருவோம் இங்கே வந்து இப்போ வசதி கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி எங்கள் புறத்தில் எங்கள் பக்கம் வந்து வசதி கிடையாது ஒரு கால் முறிவுக்கு கூட நாங்கள் டவுனுக்குதான் போவோம் இந்த கட்ட ரத்த அழுத்தமும் ரத்த பரிசோதனை மட்டும்தான் பண்ணி தருவாங்க அதுவும் சில டைம் பண்ணுவாங்க சில டைம் அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க நீங்கள் டவுனில் போய் பாருங்கள் இங்கே சரியாக வரலை சொல்லிடுவாங்க அதனால டவுனுக்கு தான் போய் பண்ணிவிட்டு வருவோம் டவுன் போறவங்க டவுனுக்கு தான் போவாங்க எல்லா ஸ்கேனுக்கும் நாங்கள் டவுனில் தான் எடுப்போம் இங்கே இவங்களே எழுதி கொடுத்துடுவாங்க டவுனில் இங்கே இதுமாதிரி இங்கே இதுக்கு இங்கே வந்து அதுக்கு வசதி கிடையாது நாங்கள் டவுனுக்கு போய் தான் அந்த வசதிகள் பண்ணிவிட்டு வருவோம் ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து எல்லாம் அங்கே தான் எடுப்போம் இங்கே வந்து அந்த பரிசோதனை கிடையாது